ஹலோ நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோமா உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லேருந்து உங்கள் பையன் வந்து ஓவரா சேட்டைப் பண்ணுறான் படிக்க மாட்டிங்கிறான் கிரேடு எல்லாமே குறைஞ்சுச்சி போன தடவை விட இந்தத் தடவை நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா நோட் பண்ணீங்களா

மேம் ஒரே விளையாட்டு தான் டிசிஸ்பிளினு அப்படியே கம்மியாகிட்டே வருது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது சொன்னாலும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு கரெட்டாக இருக்கான் அதுக்கப்புறம் திரும்ப அதே ஃபஸ்ட்லேருந்து ஸ்ட்ராட் பண்ணுறான் மேம் இப்போவே எல்லாம் செய்யனும்ல சரி பண்ணால் தான மேம் இல்லைனா ப்யூச்சரில் ரொம்ப சிரமமாக இருக்கும் மேம் ஓகே மேம்